ஆமாம் இது காவியா புக் சென்டர் தான் உங்களுக்கு என்ன மாதிரி புக்கெலாம் வேணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் பாரதியார் அப்றம் நடிகர்கள் இந்தமாதிரி ந நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன மாரி புக்கெலாம் வேணும் ஆ எல்லாத்த பற்றியும் இருக்குது அது மாரி நிறைய வகையான இருக்குது உங்கள் மே உங்களுக்கு என்ன மாரி கோ இதலாம் வேணும் ஆ வாங்கிக்கிலாங்க எங்கள் ரேட்டெலாம் ஒரு இரநூறுவா வந்து என்னது ரெண்டாயிரம் வரையும் இருக்கும் எங்கள் ப எங்கள் எங்களோடய எங்கள்கிட்ட வந்து பேப்பர் குவாலிட்டிலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே எங்கள் லைப்ரரியை பற்றி பக்கத்தில் இருக்கறவங்கக்கிட்டலாம் சொல்லுங்கள் நிறையா குக்கிங்கு அப்புறம் ஆ தலைவர் பற்றிலாம் இருக்குங்க நீங்கள் எப்போ வேணால் வாங்க நான் காலைல ஒம்பது மணி நைட்டு ஒம்பது மணிவரையும் கடை இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் வந்து வாங்கிக்கலாம் ஜிபே கூட பண்ணிக்கிலாங்க ஆமாங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு எத்தனை புக்கு எத்தனை புக்கு மாரி வேணும்

ஆ தருவேங்க நீங்கள் நிறைய புக்கு ரெ நிறைய புக்கு வாங்குகிற மாரி இருக்கறனால உங்களுக்கு எர இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி தரேண்ண தரேங்க நீங்கள் டெய்லியும் எங்கள் கடையில் வாங்கிட்ருந்தீங்கன்னால் உங்களுக்கு இன்னும் கூட கொறைச்சிக்கிறேன் உங்கள் பக்கத்தில் இருக்கறவங்களுக்குலாம் சொல்லுங்கள் ஆ சரிங்க